ஆ வணக்கம்ங்க சொல்லுங்கள் சரிங்க ஓ அப்படிங்களா சொல்லுங்கள் ஆ நான் சிற சிறப்பாக செஞ்சிட்டுலாங்க உங்களுக்கு எப்படி பட்டதெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள் சமையலறையில் எப்படி வேணும் படுக்க அறைகள் எப்படி வேணும்ங்கறதெல்லாம் சொல்லுங்கள் அது படி நம்ம எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கலாம் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் சரிம்மா

ஆ அது நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம்ங்க மர வேலைப்பாடுகள் அதே செஞ்சால் ஒரு மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சரூபா ஆகும்ங்க உங்களுக்கு வேறு மாதிரி இரும்பில் எல்லாம் செஞ்சு செய்யணும்னாக்கா கொஞ்சம் அதிகமாகும்ங்க எப்படி செய்யணும்னு உங்கள் விருப்பப்படி சொல்லுங்கள் நம்ம செஞ்சுக்கலாம் ம் மாதிரி செஞ்சிட்டுலாம்ங்க ஏன்னா தொலைகாட்சி வைக்கிறதுக்காக வேண்டிருக்கும் இல்லைங்களா சரிங்க ஆ துணியெல்லாம் அடுக்கறதுக்கு ஒரு அலமாரி மாதிரி செஞ்சிடலாம்ங்க உங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அதிகமான செலவில் வேண்டுமா நடுத்தரமாக வேணுமா இல்லை ரொம்ப சாதாரணமாக போதுமா ஏன்னா நார்மலாக ஆ செஞ்சிக்குலாங்க பொதுவாக வந்து ஆண்களுக்கு இதில் எல்லாம் விருப்பம் இருக்காது ஆ ஆ பெண்கள் தான் விரும்புவாங்க அவங்களுக்காக நம்ம செஞ்சு கொடுத்து தானே ஆகணும் சொல்லுங்கள்

ம் சரிங்க செய்யணும்னு விரும்புறாங்க ம் சரிங்க ஆ ஆ ரொம்ப சந்தோஷங்க செஞ்சிடலாங்க நீங்கள் வீட்டில் எல்லாம் கலந்து பேசுங்கள் எந்த மாதிரி செய்யலாம்னு சொன்னிங்கன்னாக்கா நம்ம வந்து சமயலறைக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பை நாங்கள் ஏற்கனவே வச்சுருக்கோம் அதே மாதிரி படுக்கை அறைக்கு முன்னாடி வரவேற்பு அறை வைக்கிறோம் என்ன வேணுமோ அதை நம்ப தெளிவாக அழகாக செஞ்சு கொடுத்துட்லாங்க ஆ சரிங்க ம் ம் சரிம்மா ஆமாம் வீட்டில் கலந்து ஆலோசிச்சிவிட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லுங்கள் அதனால் வந்து அது மூணு விதமாக வச்சுருக்கோம்ங்க கொஞ்சம் அதிக அளவில் ஒரு மாதிரி நடுத்தரமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குறைவான அமைப்பு மூணு விதமான வரைபடங்கள் அது அதுக்கு என்ன தொகையாகுது விலை எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கோம் ஏற்கனவே அதை வந்து நம்ம வந்து அதே மாதிரி செஞ்சுக்கலாம்ங்க சிறப்பாக செஞ்சிடலாம் கவலையே படாதீங்க ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு என்ன கூப்பிடுங்க ஆ சரிங்க ஆ முடிவு பண்ணி சொல்லுங்கள் முடிவு பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எங்கள் எங்களுடைய சேவையை அனுகுணதுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி சீக்கிரமாக செஞ்சிடலாம்ங்க வாழ்த்துக்கள் நன்றி